ஹலோ அண்ணா நான் இங்கே மூ மூக்கனூரிலேந்து பேசுகிறேன்ணா ஆ ராதா அண்ணா இங்கே திருப்பூர் வரைக்கும் ஒரு ஃபங்சனுக்கு போக வேண்டியதாக இருக்குது வண்டி வேணுமாருக்குது ஆமாண்ணா நாலு பேர் பத்தாம்தேதி பதினைஞ்சாந்தேதி போகவோங்ண்ணா போய்விட்டு ஈவினிங் நைட்டு ஆகிரும்ணா வர்றதுக்கு காலையில் போய்விட்டு நைட் ஆகிரும் வரதுக்கு ஆமாண்ணா ஆ சரிண்ணா நீங்கள் எத்தனை மணிக்கு வருவீங்கண்ணா எங்களுக்கு காலையில் இங்கே ஆறு மணிக்கு வேணுண்ணா வண்டி இங்கே மணிக்கு இருக்கணும் ஆறு மணிக்கு போனால் நைட் ஆகிரும் வீடு திரும்புறதுக்கு ஆ சரிண்ணா நான் அட்ரஸ் அனுப்பி வைக்கிறேன் நீங்கள் வந்துடுங்க காலை காலையில் ஆறு மணிக்கெலாம் இங்கே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்கண்ணா